எனக்கு பிடித்த பருவம் வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நான் பயின்ற பருவந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன சின்ன நாங்கள் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டு சின்ன வயசில் அறியாத வயசில் ஆண் பெண் எந்த ஒரு கருத்துமில்லாமல் எல்லோரோடையும் ஜாலியாக விளையாண்டது அப்படினாவே அது ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை இருந்த படித்த பள்ளிதான் அந்த பருவந்தான் எனக்கு பிடிக்கும் அதுலாம் நம்மளை வீட்டில் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க சின்ன பிள்ளையின்னு விட்ருவாக ஓடி ஆடி விளையாண்டு ஆட்டம் போட்டு கீழே விழுந்து என்ன வேணா பண்ணி பொருள்களை திருடி விளையாண்டு கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்டு அந்தமாதிரி பருவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ஸ்கூலில் போய்ட்டு ஸ்கூலில் சின்ன பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஏன் ஸ்கூல் வரலேன்னு கேட்க மாட்டாங்க ஏன் லீவ் போட்டியேன்னு கேட்க மாட்டாங்க அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கனால எனக்கு அந்த சின்ன பருவம் அந்த ஒன்றாவது முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்ற பருவந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்